ச்ச ஆன்லைனில் டிவி வாங்கினது ரொம்ப தப்பாக போச்சு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சு டென் தௌசண்ட் சொன்னாங்க ஒரு வாட்ரு ஹீட்ரு ஃப்ரீன்னு சொன்னாங்க ப்ரோடக்ட்டு பார்த்தா அந்த டெலிவரி பண்ணதுக்கப்பறம் நிறைய க்ராச்சஸ் இருக்குது ஒரு க்ளாரிட்டியாவே வர்லை பிக்ச்சரே சுத்தமாக வர்லை காசு சுத்தமாக போயிடுச்சு வேறு வ எந்த யூஸுமே இல்லை போல அத்தோ அதை நம்ம திருப்பி ரிட்டன் பண்ணுறேன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க இதை என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியிலை